அதாவது செடிகள் பராமரிக்கிறதுக்கு என்னென்ன முன்னெச்சரிக்கை நம்ம நடவடிக்கை எடுக்கணும் அதாவது காலையில் எந்திரிச்ச உடனே செடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் பார்த்துப்போட்டு தண்ணி தண்ணி இல்லாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட்டு தண்ணி நம்ம வந்து ஊற்றணுங்க மாதத்துக்கு ஒரு தடவை அந்த செடிகளுக்கு மருந்து வைத் வைக்கணும் மூணாவது பார்த்திங்கன்னா செடிகளில் வந்து பூச்சி அந்தமாதிரி இலையில வந்து மொட்டு இந்தமாதிரி இருக்கும்ங்க அதை வந்து நம்ம அந்த இலைய வந்து கிள்ளி விட்டுறணும் அந்த கிள்ளி விட்டோம்ன்னா மறுபடியும் அது தழையிறக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா செடிகளுக்கு வந்து டெய்லியும் அதாவது காலைலியோ இல்லை சாய்ங்காலமோ வந்து நம்ம தண்ணி ஊற்றுறது நல்லது அப்போ தான் செடிகளுக்கானது நம்ம தண்ணி ஊற்றுறது தான் நம்ம எப்படி நம்ம சாப்பாடு எல்லாம் சாப்பிட்றோம் அந்த மாதிரி வந்துங்க அதுக்கு வந்து தண்ணி மருந்து இந்தமாரிக்கு நம்ம ஊத்து செய்ய செய்ய செடிகள் வந்து நல்லா இருக்குங்க காய் செடியாக இருந்தாலும் சரி கீரை வகையான செடியாக இருந்தாலும் சரி பூ வகையான செடியாக இருந்தாலும் சரி நம்ம வந்து இதை பராமரித்துக்கொண்டே இருக்கணும் டெய்லி தண்ணி இருக்குதா என்ன பண்ணுறோம் என்ன பண்ணலாம் அடுத்தது என்ன செடி வைக்கலாம் அப்படிங்கிறமாரி வர்றக்கு நம்ம வந்து ஒரு செடியில பராமரிச்சிவிட்டு வந்தாவே அடுத்த அடுத்த அந்த செடிக்கும் நம்ம வந்து பூச்செடியாகட்டும் காய்ச்செடியாகட்டும் இதுக்கு எல்லாம் வந்து ஒரு செடியில நம்ம எப்படி பழகுறோமோ அதே மாதிரி வந்துங்க நம்ம அடுத்த செடிகளுக்கும் அதேமாதிரி பண்ணிக்கலாம் ஆனால் செடிகளில் வந்து அதோட ஏ குச்சியோ இதையவோ வந்து உடைக்க கூடாதுங்க உடைக்காமல் அதை வந்து நம்ம வந்து பராமரித்துக்கிட்டு கொஞ்சம் எப்படி பூ இந்தமாதிரி காய்கள் இது எல்லாம் இருந்தாலுமே நம்ம வந்து மருந்து அடிச்சு விடுறது நல்லதுங்க இதனால வந்து நம்ம செடிகளையும் நல்ல பட்டமாக நம்ம பராமரிக்கறக்கு முடியும்